ஆ சொல்லுங்கள் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் என்னென்ன பூப்ப பூக்கள் வேணும் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் திருமண அலங்காரத்துக்கு வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய ரோஜாக்கள்லாம் அலங்கார மேடையில் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி பூக்கள் வேணும்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் அலங்காரம் பண்ணிக் கொடுத்துடுவோம்

சரி ஓகே பண்ணிக்கலாம் மேம் ஓகே கேரளா சம்பங்கின்னு எல்லாம் ஃப்ளவர்ஸ் இருக்கு அப்புறமா ரோஜாக்கள்ல்ல இப்போ நிறையா பண்ணலாம் அதில் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் அதாவது ஒரு என்ன சொல்லுறது காதல் மணத்தோட அது வந்து ரோஜாக்கள் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் வந்து சூப்பராக இருக்கும் லுக் அட்ராக்ஷன் நல்லாருக்கும் அதில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும்

ம் ம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம்

ஆ ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் ம் ஆ ஓகே ஓகே அதில் தான் வந்து அது அந்த பூக்கள் சென்ட்ரில் வைக்கும்மோது அது கொஞ்சம் லுக்னஸ் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆ ஓகே ஆ சரி கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ஆ பண்ணிக்கலாம் ஆ சரி ஆ ஓகே

கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து நாளைக்கு மேரேஜ்னா இன்னக்கு தான் ஃப்ளவரை ஃப்ரெஷ்ஷாக வா ஷு புதுசாக வாங்குவோம் அது தண்ணி தெளிச்சு ஈர துணியில் வெச்சாவே போதும் நாங்கள் வந்து கெமிக்கல் எதுவும் அதை ஆட் பண்ண மாட்டோம் அந்த ஃப்ளவர்க்குலாம் வந்து அப்படே ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கும் அப்படியே நம்ம வந்து மறுநாள் மேரேஜின்றதுனால் அன்னைக்கு தான் வந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக சரிங்களா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு வாடாது நீங்கள் சொன்ன அந்த டெய்ஸி மலர்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வாடாது அவ்வளோ சீக்கிரம் வாடாது ரெண்டு நாள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அப்படே புதுசாக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அது வாடாதுங்க அது வந்து டே டெய்ஸி மலரில் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அட்ராக்ஷனுக்கு வேணா கொஞ்சம் அங்கங்க ரோஸ் வேணா வச்சுக்கிலாம் ரோஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாடிவிடும் சரிங்களா சரி ஓகே ஓகே நன்றி கண்டிப்பாக இந்த மாதிரியே வந்து நான் மேடை அலங்காரம் ஆ சொல்லுங்கள் இல்லை உங்கள் பட்ஜட்டுக்குள்ளையே நாங்கள் பண்ணித் தருவோம் சரிங்களா கம்மி பட்ஜட்டில் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் அதிகமான அமௌன்ட்லாம் தேவைப்படாது உங்கள் பட்ஜட்டில் நாங்கள் கரெக்ட்டாக பண்ணிக் கொடுத்துறோம் உங்கள் திருப்திகரமாகவே உங்களோ நீங்கள் வேணா அதுக்கு இது பண்ணிருக்கிங்கன்றதை சொன்னீங்கன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி நான் சொல்லிடுவேன் ஒரு டென் த ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரிக்குள்ளையே நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா பூக்கள்லாம் விலைகள் வந்து அதிகமாக இருக்கு இல்லைங்களா நீங்கள் சொல்கிற மலர்லாம் வந்து நம்ம பெங்களூரு கேரளா அங்கேருந்து வந்து இறக்குமதி அதாவது அங்கேருந்து பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து அந்த மலர்கள்லாம் கிடைக்கும் சரிங்களா அதான் இப்போ புதுசு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் மேம் கண்டிப்பாக பண்ணித்தரோம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்ட்டாக பண்ணிக் கொடுத்துறோம் நாங்கள் ஓகே ஆ நன்றி நன்றி